எங்கள் உங்கள் பகுதியில் உள்ள விளையாட்டு வீரர்கள் தங்கள் கனவு விளையாட்டை விளையாடுவதில் எதிர் கொள்ளும் முக்கிய சவால்கள் என்னன்னு கேட்டிருக்கிங்க நான் வந்து மற்றவங்கள பற்றி சொல்றதுக்கு நான் வந்து ஒரு விளையாட்டு வீரர்தான் ஒரு சில டைமில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து இவனோடய அணி வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்டின்னு வந்து சொல்லுவாங்க உன்னால் முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுனு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதத்திற்கு வந்து எந்த ஒரு மேட்ச்குமே வந்து போகாமல் கஷ்டப்பட்டோம் இந்த மாதிரி இந்த டைம் நம்ம ஒரு எந்த மேட்ச்லையுமே நம்ம வந்து தோற்கக் கூடாது எல்லா மேட்ச்லையுமே நம்ம வந்து ஜெயிச்சுட்டுதான் வரணுனு நாங்கள் நினச்ச மாதிரி வந்து இப்போ எங்களுக்கு எதிரில் விட்ட சவாலுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சவால் விட்டோம் முடிஞ்சா எங்களை வந்து தோற்கடுச்சி காட்டுங்கன் சொல்லிட்டுனு